டிஜிட்டல் கலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலையைப் போல் ஏதும் சிறப்பானதா டிஜிட்டல் கலை இப்போது முன்னொரு காலத்திலலாம் வந்து தலைவர்கள் அரசியல்வாதிகள் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்கள்லாம் வந்து அவங்களோட படம் வந்து வெளியாகுது அப்படின்னா அதை எப்படி தெரிய வைப்பாங்கன்னால் ஓவியர்களால் வந்து செவத்துல வந்து படம் வரைஞ்சு அந்த அந்த படத்தோடய பேரை வந்து எழுதறது இவங்களோடய் முகத்தை வந்து ஓவியமாக வரையறது அந்த மாதிரி தான் வந்து தன் கலைகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக் கூடிய காலத்தில் டிஜிட்டல் கலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய மிகப் பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு கலையாக இருக்குது அதாவது இப்போது கம்ப்யூட்டரில் அது பேர் என்ன ஆன்லைனில் இப்போ வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பென்சில் ஆர்ட்டாவோ இல்லை வந்து ஒரு மரத்தில் செதுக்குறதாகவோ இல்லை வந்து நம்ம போடக்கூடிய டீஷர்டில் நிறைய கீச்செயின் ரிங் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல கூட கலை ஆட்டம் வந்து ஒரு கலையாக இருக்குது நுணுக்கமான அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவில் வந்து இது ரொம்ப இருக்குது இதை பார்க்குறதுக்கு வந்து மிக அழகாவும் இருக்கும் ரொம்ப கலை மிகுந்ததாகவும் இருக்குது ஆனால்